வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கற சேத்துபட்டுங்கிற பகுதியிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனம் நிறைய மொழி என்ற நிறைய இந்த மாதிரி நிறைய மனுஷங்களை உள்ளடக்கிய பகுதி தான் இந்த சேத்துபட் பகுதி இங்கே வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திசம் இந்த மாதிரி நிறைய இனம் மக்கள்களும் இருக்காங்க மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உருது மலையாளம் இப்படி நிறைய மொழி பேசுகிற மக்கள்களும் இங்கே இரு நிறைய பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பருவதமலை சுற்றி இருக்கற பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் பழங்குடியினர் மக்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து முன்னாடி மாதிரி அவங்க தனி இவங்க தனின்ற ஜாதி வேறுபாடு இது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்குக் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் சரி அவங்களுக்கு அவங்களுக்கான ஊக்கத்தொகை உதவித்தொகைனுட்டு எல்லாத்தேயுமே தமிழ்நாடு அரசு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மூலிமா சி மிகச்சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்திக்கிட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான எஜுகேஷன் சப்போர்ட் அப்படின்ட்டு எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் மூலிமா கரெக்டாக செஞ்சிக்கிட்டிருக்காங்க இங்கே வந்து மொழி பிரச்சனையோ ஜாதி பிரச்சனை இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களும் ஒன் ஒற்றுமையாகவும் நிம்மதியான வாழ்க்கையையும் வாழ்ந்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பழங்குடியினர் மக்கள்கள் வந்து அவங்களோட லைஃப்ஸ்டைலையும் இப்போ மாற்றி அவங்களுக்கும் வீ சொந்தமாக வீடு படிப்பு அவங்களுக்குத் தேவையான எல்லாத்தேயுமே பண்ணிக்கிட்டிருக்காங்க